இந்த காலகட்டங்களில் எங்கேயும் கிணறுகளை பார்க்க முடியவில்லை ஆனால் பழங்காலகட்டத்தில் எல்லாம் எல்லோர் வீடுகளிலும் கிணறு இருந்தது அவற்றை தான் அவர்கள் நிறைய பயன்படுத்தினார்கள் இப்போது எல்லோர் வீடுகளிலும் டேப் வாட்டர் இருப்பது போல் அப்போது எல்லார் வீட்டிலும் கிணறுகள் இருந்தது அவற்றை தான் அவர்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பிற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தினர் கிணறு என்பது ஆழமாக குழியை வெட்டி அவற்றில் இருக்கும் நீரை மேலாக எடுத்து பயன்படுத்துவது இவை ஊற்று நீர் என்று சொல்வார்கள் நாம் தண்ணீர் அங்கேயிருந்து எடுக்க எடுக்க அவை ஊறிக் கொண்டே இருக்கும் அந்த நீர் மிகவும் சுத்தமாக இருந்ததால் அவற்றை குடிப்பதற்கு நிறைய மக்கள் பயன்படுத்தினர் பிற்காலத்தில் எல்லோர் வீடுகளிலும் அந்த கிணறுகள் இருக்க தொடங்கின அவற்றை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இப்போது எல்லோர் வீடுகளிலும் டேப் வாட்டர் வைத்திருந்து நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அவற்ற அதனால் நமக்கு கிணறு பற்றிய போதிய அறிவு இல்லாமல் போய்விட்டது இருந்தாலும் இன்னும் சில ஊர்களில் சில கிராமங்களில் நம்மால் கிணறுகளை பார்க்க முடியும் அங்கே இருக்கும் தண்ணீர் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் இப்போதும் நம்முடைய கண்களுக்கு அவை பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது என்னதான் நாம் சிட்டியில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கிராமத்தில் வாழும் வாழ்க்கை என்பது மிகவும் வேறானதாக இருக்கும் அங்கு அந்த வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருந்து கொண்டிருந்தது இந்த கிணறுகள் போன்றவைகள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்று தான் நான் நினைக்கிறேன்